நான் பிறந்து வளர்ந்து எவ்வளோ செல்வாக்காக இருந்தேன் தெரியுமா நான் கல்யாணம் பண்ணி இங்கே வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா கொஞ்சமா நஞ்சமா வீட்டு வேலைலிருந்து காட்டு வேலைலிருந்து எத்தனை வேலை செய்ய முடியாத அளவில் செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் சிரமம் தீரல என்றைக்கித்தான் என் சிரமம் தீருமோ தெரிலயே கடவுளே நான் எத்தனை நாளைக்குத்தான் இந்தமாதிரி சிரமப்படுவேன் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி முப்பது வருஷமாக ஒரு நாள் கூட சந்தோஷமா நான் இருந்ததே கிடையாது நல்ல புருசனை கட்டாது நான் படுற அவதி கொஞ்சமா நஞ்சமா வீட்டுக்கு போனால் சிரமம் வேலைக்கு வந்தால் சிரமம் நம்பளால் முடியிலையே நான் என்ன பண்ணட்டும் எங்கள் அப்பா அம்மா என்னைய பெற்று கஷ்டப்பட்டு எப்படி செல்வாக்காக வளர்த்துனாங்க இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன் கடவுளே பார்த்துட்தானே இருக்குற எத்தனை கஷ்டம் எத்தனை இது இதாலே குடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா எத்தனாயிரம் கஷ்டம் எத்தனாயிரம் அடி எத்தனாயிரம் ஒதை நானும் வே வீட்டு வேலைக்கு போகக்கூட கஷ்டப்பட்டேன் கொஞ்சமா நஞ்சமா கடவுளே கல் மிஷினில் வேலை செஞ்சுகூட நான் கஷ்டப்பட்டேன் குடிச்சுப்புட்டு என்ன கொஞ்சம் ராவுடியா பண்ணுவாப்பிடி எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்படுறது பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு பண்ணகே தின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது நானும் நானும் பிறந்ததுலருந்து எவ்வளோ செல்வாக்காக இருந்தேன் தெரியுமா இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் படாத பாடு பட்டு கண்டதையும் தின்று இன்னமும் நான் கஷ்டப்படுறேன் இன்னும் ஏன் கஷ்டம் என்றைக்கிதான் தெரியலயே எத்தனை நாளைக்குதான் கஷ்டப்படுவனே இன்னும் இந்த இந்த காசு தருவாங்க தருவாங்கன்னு நானும் எவ்வளோ நாள் நான் பாடுபடுறேன் அந்த காசும் தரமாட்டிங்கிறாங்களே என்றைக்கிதான் தருவாங்களோ அப்பா நானும் படாத அவதிப்படுறேன் கொஞ்சமா நஞ்சமா அவதி கிடையாதாப்பா குடிச்சுப்புட்டு காலி பண்ணிகிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு என்னென்ன ராவுடி பண்றாப்படி தெரியுமா இப்போ என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகலனாலும் வேலைக்கு போக முடியாப்புடி வேலைக்கு போயிட்டு அது கூப்பிட்டாலும் போக முடியாதுனா இப்படி முடியல முடியலன்னு படுத்துகிட்டு இருந்தால் நான் என்னதான் பண்ணுவேன் கொஞ்சனாச்சும் ஒரு கவலையே கிடையாது அவனுக்கு ஏன்பா இப்படி பண்றீங்கேன்னு கெஞ்சாவது கூட கெஞ்சினால்கூட இந்தாள் கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுதே நம்ம எத்தனை நாளைக்குதான் இப்படி பண்ணுறது சொல்லு பார்க்கலாம் எனக்கும் முடியலயே நானும் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குறேன் நான் இதெல்லாம் கட்டி நீ என்ன புண்ணியத்துக்கு ஆளானேன் கஷ்டத்துக்குதான் ஆளானேன் ஒரு இதுவும் கிடையாது இப்போ வந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒருத்தர் வருமானத்தில் எப்படி சோறு தின்கிறது என்ன பண்ணுறது நாங்களும் முடியாத கஷ்டப்பட்டுட்டு படிக்கட்டு கிடையாத நாம் இவ்வளோ கஷ்டப்பட்றோம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம்கூட ஒரு ஆம்பளைத் துணை இல்லாத என்ன பண்ணுறது நானும் வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமப்படுறேன் கொஞ்சம்கூட ஒரு ஈவு இரக்கமே இல்லாத கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு நைட்டு பகல் எவ்வளோ ராவடி கொஞ்சமா நஞ்சமா எத்தனை பேச்சு எத்தனை வார்த்தை அத்தனை வார்த்தையும் வாங்கிக்கிட்டு அந்த புள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஸ்டப்பட்டேன் கொஞ்சம் கஸ்டமா கொஞ்சம் கஸ்டமா அந்த பிள்ளைங்க என் வீட்டுக்கு விட்டுட்டு வெளியே போனால் கொழந்தைகளை நெனைச்சி தெரியுமா என்னமோ ஆண்டவனே என்னைய நீதானே கடவுளே துணையினு நமக்கு சாமிமேல் பாரத்தைப்போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கொஞ்சநஞ்சம் கஷ்டமா கடவுளே நான் என்னடா பண்ணட்டும் எனக்கு ஒரு பையன் இல்லாது போச்சுன்னு நான் வருத்தப்பட்டனே ஆயா கொஞ்சம்கூட ஒரு நல்லமா வண்டிக்கு வான்னு சொல்ல போ மாட்டேங்கிறாப்புடி போனால்தானே போகமாட்டிக்கிறாப்புடி மொதல் நாள் வான்னு சொன்னால் கூட இவன் போக மாட்டேங்கிறானே நான் என்ன பண்ணட்டும் எத்தனனை நாளைக்குதான் இந்த கஷ்டப்படுவேன் கடவுளே கொஞ்சம்கூட இவனுக்கு ஈவு இரக்கமே இல்லையா கடவுளே நான் எவ்வளோ கஷ்டப்பட்றேன் என்னென்ன பண்ணிட்டுக்கிறேன் களைவெட்டி பொழச்சேன் கல் மிஷினில் வேலை செஞ்சு பொழைச்சேன் நெல் அறுக்க போனேன் எத்தனை வேலை கஷ்டமான கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா நைட்டு பகலாக நெல் அறுத்தேன் நைட்டு பகலாக கட்டு அடித்தேன் எத்தனை வேலைக்கு போனேன் நெல் மலை மலையேறி மாரு வெட்டினேன் இப்போ என்னாத்தை நான் பண்ணுறது ஒன்றுமே இல்லையே கடவுளே எத்தனை நாளைக்கு எத்தனை கஷ்டப்பட்டு நான் எத்தனை சிரமத்துக்கு ஆளாகட்டும் இன்னமும் என் கஷ்டம் கஷ்டம் தீரலையே சொல்லு பார்க்கலாம் நல்ல புருஷனை கட்டுறதும் நல்ல நாகரிகமாகதான் ஆனால் நல்ல புருஷனையே கட்டலயே நம்ம எப்படி சொல்லு பார்க்கலாம் நல்ல புருஷன் கட்டினா பரவாயில்லை நம்ம நல்ல புருஷனே கட்டல நம்ம ஜாலியாக உக்கார்ந்து தின்கிறளவுக்கு நம்மளை நம்ம போடவைக்க பங்காளிகள் எவ்வளோ பொழப் பிழைக்கிறேன் நம்ம என்ன பொழைப்பு பொழைக்கிறோம் பொழைப்பா பொழைக்கிறோம் இங்கேருந்து நம்ம வந்து இத்தனை கஷ்டத்துலையும் இத்தனை வேலை செஞ்சுட்டு இவ்வளோ பாடுபட்றோம் கொஞ்சங்கூட ஒரு இரக்கமே இல்லாத பேசுறாப்பிடியே நான் என்ன பண்ணட்டும் ஒன்றும் பண்றதுக்கில்லை என்னமோ அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு நமக்கு ஒரு பொட்டப்பிள்ளைங்கதான் நம்ம ஒன்று ரெண்டு இருக்குது அது நல்லா சந்தோஷமா பொழைக்கட்டும் நல்லா பார்த்துக்கும் நம்பிக்கையில்தான் நான் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறது வேறு வழியே கிடையாது நான் என்னென்ன என்னால் நடக்க முடில பண்ணமுடில்ல எவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ கடன் கட்டுறது இத்தனை கடனைக்கட்டி இத்தனையும் பண்ணியோடு அந்தாளுக்கு ஒரு பாசமில்லாத பேசுதே நான் என்னதான் பண்ணட்டும் கொஞ்சம் ஒரு இரக்கமே கிடையாது நைட்டு என்ன சொல்வது ஒரு அநியாயம் பார்த்தியா தட்டில் வைச்சா காற்று போகணும் பிச்சை எடு அப்படி இப்படின் பேசுதே இது பரவாயில்லையா அப்படி சொன்னால் என்ன சண்டைக்குது என்ன காரணம் எத்தனை பேச்சு எத்தனை வார்த்தை இத்தனை வார்த்தையும் வாங்கிட்டுதான் நான் பொழைப்பு பொழைக்கிறேன் ஏன்டா இருந்து இந்த பொழப்பு பொழைக்கணுமா கல் மிஷினில் கஷ்டப்பட்டுக்கூட வேலை செஞ்சேன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எத்தனாயிரம் கஷ்டம் எத்தனாயிரம் பேச்சு எத்தனை வார்த்தை எத்தனை கஷ்டத்துலையும் நான் ஈடுபட்டேன் தெரியுமா ஒன்றுமே பண்றதுக்கில்லை என்னமோ இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் அப்படினு நாம் நினைச்சிக்கிட்ருந்தா இந்தாள் நல்லா படுத்துக்கிட்டு தின்றுப்புட்டு ஜாலியாக சுற்றிட்டு திரியிது தேவைல்லாதவங்க நம்பளை கணக்கு கேட்டுகிட்டு நம்பளை பண்ணிக்கிடுது நம்ப அது நமக்கு தரணும் நாம் அதுக்கு தர்றோம் என்ன பண்ணுவோம் தலையெழுத்துன்னு போக வேண்டியதுதான் போ